தமிழ்நாட்டில் வந்து தொழில் வந்து கொஞ்சம் அழிஞ்சுக்கிட்டே வருது ஏன் அப்படின்னா மக்கள் வந்து ஆ இளைஞர்கள் வந்து அது வந்து பெரும் அளவு எடுத்து செய்யறதில்லை நம் முன்னோர்களை வந்து வந்து இந்த கலைகளை வந்து எடுத்து செஞ்சுட்டு வந்தாங்க ஆனால் பாரம்பரிய தொழில் யாருமே செய்யறதில்லை ஏன் அப்படின்னா இப்போது வந்து அறிவியல் தொழில்நுட்பம் வந்து அதிகமாகவே இருக்குது அதனால மிஷினே எல்லாம் செஞ்சுட்டு போயிடுறாங்க யாரும் அந்த கலைகளை மதிக்கிறதும் இல்லை அந்த பாரம்பரியத்த மதிக்காததுனால் எல்லாமே பாரம்பரியமும் அழிஞ்சிட்டிருக்க நிலை வந்துடுச்சு இப்போ வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி யாருமே நம்ம பாரம்பரிய உடை கூட அணியிறதில்லை அதுமாரி பாரம்பரிய உடையை அணியாதவர்கள் வந்து பாரம்பரியமான ஒரு தொழிலை எடுத்து எப்படி செய்வாங்க அவங்க வந்து பானை செய்கிறது அடுப்பு செய்கிறது இந்த மாதிரி நிறைய தொழில்கள் இருக்குது மண்ணில் எல்லா உருவாக்கினாங்க அந்த மண்ணில் உருவாக்கி கையால் செய்கிறது ஆனால் இப்போ கையால் யாரும் செய்யலை எல்லாம் மிஷினால் செய்கிறாங்க அதனால் மிஷின்னால் வந்துட்டு யாரும் இந்த கலைகளை உக் வந்து பாரம்பரிய கலைக்கு வந்து யாருமே இது கொடுக்கறதில்ல தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத்துனால எல்லோருமே வெளியில் இருக்கற அந்த மாடலான விஷயத்தையே எதிர்பார்க்கறாங்க அதனால அந்த கலைகள் வந்து அழிஞ்சுட்டு போகிறது அது வந்து காலப்போக்கில் மாறிக்கிச்சு காலங்கள் போக போக எல்லாமே மாறும் அதிம் அந்த மாதிரி மாறுனதில் ஒன்று தான் நம்ம பாரம்பரிய தொழிலும் முன்னாடில்லாம் மக்கள் வந்து பாரம்பரியத்தை அவ்வளோ காப்பாற்றுறாங்க அதுக்கப்றமேட்டுக்கு நம் முன்னோர்கள் பாதுகாத்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தாத்தா பாட்டி கொள்ளுப்பாட்டி அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் பார்த்துட்ருந்தாங்க அவர்கள் வந்து முழுசாகவோ அவர்களும் வந்து செய்யலை பாரம்பரிய தொழிலை அப்படி செய்யும்போது அவர்களிட்ருந்து அப்டி மறைஞ்சி மறைஞ்சி வரதால் இப்போது இருக்க பிள்ளைங்களுக்கு பாரம்பரிய தொழில்னால் என்ன நார்மலாக செய்கிற அந்த வேலைனா என்னன்னு கூடம் அவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு காலக்கட்டம் வந்துடுச்சு இந்தக் காலத்தில் ஒரு குழந்தைக்கிட்ட போயிட்டு பாரம்பரிய தொழில்னால் ஒரு அஞ்சு ஆச்சு சொல்லு இல்லையா ரெண்டு ஆச்சா சொல்லுன்னால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது காரணம் அவங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லியும் கொடுக்கல யாரும் எதையும் இப்படி ஒரு கலைகள் இருக்குது வேலை இருக்குனு சொல்லி தெரிவிக்கவும் செய்யலை அதனால விவசாயம் வியாபாரம் உற்பத்தி இதெல்லாம் அதிகமாகிட்டே போது இதுலனா அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க